ஆ சார் இது மேஸ்திரியாங்க சார் ஆ சார் இது புதுசாக வீடு கட்டியிருக்கோங்க சார் ஆ அதை சுற்றியும் இப்போ ஒரு இது மாதிரி கட்டணுங்க சார் அது காம்பவுண்ட் மட்டும் கட்டணுங்க சார் அது ஒரு பெருசாக கொஞ்சம் சுற்றியும் கட்டணுங்க சார் நாயெல்லாம் இருக்குதுங்க சார் அதுக்கு சும்மா எவ்வளோங்க சார் ஆகும் காம்பவுண்டு கட்டுறதுக்கு ஒரு ரெண்டு சதுரடிக்கு மேலே ஆகுங்க சார் ஆமாங்க சார் இல்லைங்க சார் ஃபுல்லா ஆ வீடு ஃபுல்லா பாக்ஸ் மாதிரி கட்டணுங்க சார் ஆமாங்க சார் அதுக்கு எவ்வளோங்க சார் செலவாகும் ஓகேங்க சார் ஓ இல்லைங்க சார் அதை விட கொஞ்சம் கம்மியாக பண்ண முடியுமாங்க சார் ஆமாங்க சார் ஐம்பதாயிரம் கொஞ்சம் கம்மியாக பண்ணுற மாதிரி பார்க்க முடியுமாங்க சார் ஓகேங்க சார் ஆ ஓகேங்க ஓகேங்க சார் ஓகேங்க சார் ஆ ஓகேங்க சார் ஆ ஓகேங்க சார் இல்லைங்க சார் ஆளெல்லாம் இங்கேயே கூட இருக்காங்க சார் ஆ ஆளுங்கெளெல்லாம் இருக்காங்க சார் நீங்கள் மேஸ்திரி மட்டும் வந்து கூட மாட கல்லு எடுத்து கொடுக்குறதுக்கு மண்ணு அள்ளி கொடுக்குறதுக்கு கலவை போட்றதுக்கெல்லாம் ஆள் இருக்காங்க சார் கலவை மாற்றி கொடுக்க ஆளுங்கெளெல்லாம் இருக்காங்க சார் நீங்கள் கட்டி மட்டும் வந்து கொடுத்தா போதுங்க சார் அது வந்து செலவு கொஞ்சம் கம்மியாகும் ஆ இருக்குது ஆ அதுக்கும் ஆளுங்கள் இருக் அதுக்கும் ஆளுங்கள் ஜென்ஸ்ஸும் இருக்காங்க லேடீஸ்ஸும் இருக்காங்க சார் நீங்கள் மேஸ்திரியாக மட்டும் இருங்க ஆமாங்க சார் மேஸ்திரி மட்டும் வந்து அதுக்கு அளவு எடுக்கணுங்க சார் அந்த மட்டத்துக்குதான் இப்போ ஆ ஆமாங்க சார் ஆ ஆமாங்க சார் அந்த மட்டத்துக்குதான் அளவு எடுக்கணுங்க சார் அதுதான் அவங்களுக்கு மேஸ்திரிங்களுக்கு தான் சார் கரெக்டாக தெரியும் அதுக்காகதாங்க சார் கேட்டேனுங்க சார் ஓகேங்க சார்

ஓகேங்க சார் ஓகேங்க சார் கல்லுன்னா எத்தனை கல்லுங்க சார் எடுக்குற மாதிரி இருக்கும் ஆலப்புழா கல்லே கட்டிக்கலாங்க சார் செங்கல் எடுத்தால் ரொம்ப இதுவாகுங்க சார் செலவாகுங்க சார் ஆலப்பபுழா கல்லுன்னா கொஞ்சம் டக்கு டக்குன்னு கட்டிடலாம் வேலையும் கொஞ்சம் மிச்சமான மாதிரி இருக்கும் ஆலப்புழா

ஓகே ஓகே

நீங்கள் எவ்வளோங்க சார் எதிர்பார்ப்பீங்க மேஸ்திரிக்கு கூலிங்க சார் ஆமாங்க சார் ஓகேங்க சார் ஓகேங்க சார்

ஓகேங்க சார் ஓகே ஓகேங்க ஆ சரி ஓகேங்க சார் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கம்மியாக பார்த்து க பண்ணி கொடுங்க சார் ஆ ஓகேங்க சார் ஓகே தேங்க் யூங்க